கருப்பண்ணண் எம்எல்ஏ இருக்கிறாங்க யாரு உதவி கேட்டாலும் உதவி செய்கிறாங்க ரோடு வசதி வந்துங்க கவுந்தபாடிலேருந்து பவானி வரைக்கும் நல்ல ரோடு வசதி பண்ணிருக்கிறாங்க கோபி வரைக்கும் பண்ணிருக்கிறாங்க அப்பறம் வந்து பஸ் ஸ்டேண்டு வந்து அருமையாக கட்டித்தந்துருக்குறாங்க கவுந்தபாடியில் மேட்டுப்பாளயத்துல புதூரில் இங்கே ஆப்பக்கூடலில் நல்ல பெரிய ஒரு பூரா மெத்தையாட்டாம் கட்டித் தந்துருக்குறாங்க எல்லா ஊர்லேயும் பஸ் ஸ்டாண்டு அப்புறம் ஒரு நோன்பி இது இந்த இது வந்து தை பொங்கல் வந்துட்டு பணம் தாராங்க சேல தாராங்க யாரு போய் இல்லைனு சொல்லி ஒரு உதவி கேட்டால் அந்த நிமிடம் அப்போவே செய்கிறாங்க பரவாயில்ல அவங்க டிச்சு டிச்சு வந்து டிச்சி பண்ணிருக்கிறாங்கோ டிச்சு வசதி பண்ணிருக்கிறாங்கோ அப்பறோ கோவிலுக்கு வந்துங்க நிதி கொடுக்குறாங்க அன்னதானம் பண்ணுறதுக்கு கொடுக்குறாங்க முருகன் கோவில்ருக்குது பக்கத்தில் குமரகிரியில் அதுக்கு வந்து விழா விழாக்களுக்கலாம் வந்து உதவி செய்கிறாங்க பண உதவி செய்கிறாங்க அன்னதானம் பண்ணுறாங்க சனங்களுக்கு வந்து கேக்கிறம்போது சின்னச் சின்ன உதவி எல்லாம் செய்கிறாங்கோ பவானி வரைக்கும் பவானிக்கு மக்கள் பூரா அவிக கவுந்தப்படி அவிக எம்எல்ஏ எல்லாத்துக்கும் உதவி செய்கிறாங்க கேக்கிறவைங்களுக்கு